ஹலோ ஆ மேடம் வணக்கம் மேடம் ஆ மேடம் நான் இங்கே பக்கத்தில் இருக்கேன் லைப்ரரியில் வந்து நான் இந்த மாதிரி பத்தாவது வரைக்கும்தான் படித்திருக்கேன் ஆ எங்களுக்கு வந்து இந்த வீவோக்கு படிக்கிற மாதிரி இந்த ஸ்கூல் புக்கு ஆ இந்த இது பொது அறிவு புக்குலாம் வந்து கிடைக்குங்களா கிடைக்குங்களா எப்படி படிக்கிறதுங்க மேடோம் அதல்லாம் அதில் ஓ சரிங்க சரிங்க மேடோம் ஆ சரிங்க மேடோம் இப்போ அதில் ஜாயின் பண்ணுறதுனா ஜாயின் பண்ண முடியுங்களா

சரிங்க சரிங்க மேடோம் ரொம்ப நன்றி ஆ சரிங்க சரிங்க மேடோம் ம் ம் சரிங்க மேடோம் நன்றி ஆ ஓகே தேங்க்யூ